எனக்கு பிடித்த பழமொழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் பார்த்து பேசு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் அச்சாணி இல்லாத தேர் முச்சாணும் ஓடாது அஞ்சுலே வளையாதது ஐம்பதிலே வளையுமா அடக்கமே பெண்ணுக்கு அழகு அக்கரைக்கு இக்கரை பச்சை அடியாத மாடு பணியாது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வாராது அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா அப்பன் அருமை மாண்டால் தெரியும் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு ஆசை வெட்கம் அறியாது ஆபத்துக்கு பாவம் இல்லை ஆட்டக் கடித்து மாட்டக் கடித்து கடைசியில் மனுசனை கடித்து கதை மாதிரி ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இரு ஆழம் அறியாமல் காலை இடாதே இங்கே தலை காட்டுகிறான் அங்கே வால் காட்டுகிறான் எடுக்கன் வருங்கால் நகுக உள்ளம் போகாது இல்லம் ஆராது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உள்ளூர் மாடு விலை போகாது எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது